நான் வந்து பேச விரும்புகிற தலைவர் வந்து கலாம் அவர் வந்து குடியரசு தலைவராகவும் பகிர்ந்து பணியாற்றுனார் இஸ்ராலையும் வந்து பொறியாளராக பணியாற்றுனார் ஏவுகணை மற்றும் ஏவல் வாகன வளர்ச்சியில வந்து அவர் பெரும் பங்கு ஆற்றியிருக்கார் அது மாதிரி தொழில்நுட்பம் மற்றும் அரசியல் ரீதியான அதிலையும் முக்கிய பங்கு ஆற்றியிருக்கார் கலாம் வந்து அணு இயற்பியல் ஆளுமை இல்லாதவர் என்று ஹோமிஜெ பாபு மற்றும் விக்கிரம் சாராபாய் அவங்களை பின்பற்றுனாங்க என்று கூறினார் கலாம் இந்தியாவின் முக்கிய கட்சிய இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் பாரதியார் ஆதரவுடன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து அவர் வந்து இந்தியாவோட குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அவரை பாட்னா அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயன்னா ஸ்டூடண்ஸ் முன்னாடி ரொம்ப நல்லாவே பேசுவார் அவருக்கு வந்து அவர் குடியரசு தலைவரோட இது முடிஞ்சவோடன அவர் ஸ்டூடண்ஸ் முன்னாடி அவ்வளோ அருமையாக பேசியிருக்கார் அவருக்கு ஸ்டூடண்ஸ்க்கு அவருக்கு ஸ்டூடன்ஸ்ஸுக்கு வந்து இது கொடுக்குறது தான் அவரோட பெரும் இதாக இருந்துருக்குது நெக்ஸ்ட் வந்து கலாம் தன்னுடைய ரெண்டாயிரத்தி புக் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபதுனு வந்து ஒரு புத்தகம் எழுதி அனுப்பிட விட்டிருக்காரு அந்த புத்தகம் வந்து அவ்வளோ அருமையான புத்தகம் அடுத்து அறிவியல் பணத்துறை சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் வந்து பட்டப்படிப்பை முடிச்சார் கலாம் அவர் இந்திய ராணுவத்தில் அவர் இந்தியா ராணுவத்துக்காக ஒரு சிறிய ஹெளிகாப்ட்ரே ஓ செஞ்சு கொடுத்தாருனு கூட சொல்லலாம் அடுத்து வந்து பாதுகாப்பும் மற்றும் ஆராய்ச்சிலையும் அவர் வந்து ரொம்ப பெரிய பங்கு வகுச்சிருக்கார் எனக்கு கலாமோட ரொம்ப புடிச்ச கா க இதுனால் வந்து புடிச்ச க்வாட்ஸ்ன்பாங்கள்ல எனக்கு அது தமிழ் அர்த்தம் தெரில எனக்கு ரொம்ப புடிச்ச க்வாட்ஸ்னா வந்து கமா கலாமோடதுனா கனவு காணுங்கள் அது தூங்கும் போது காணுற கனவு இல்லை விழித்திருக்கும் போது காணுற கனவு அந்த க்வாட்ஸ் வந்து என்னையை ரொம்ப பெருமளவு வந்து என்னை அது வந்து ஈர்த்துச்சு நான் கலாம் ஐயாவோட மிகப்பெரிய ரசிகனானதுக்கு காரணமும் அது தான் கூட சொல்லலாம் அப்புறம் அவ்வளோ அருமையாக க்வாட்ஸை சொல்லியிருப்பாரு அந்த க்வாட்ஸை பற்றி சொல்ல கருத்துக்கள் இல்லைனு கூட சொல்லலாம் அவ்வளோ அருமையான க்வாட்ஸ் இந்தியா விஞ்ஞானிகளை பற்றி பள்ளி அளவுக்கு அடுத்து எனக்கு பிடிச்ச விஞ்ஞானி கணித மேதைனால் நம்ம ராமானுஜம் தான் தமிழ்நாட்டில் ஒரு தெரியாத இடத்துல பிறந்து கணித மேதைன்ற பேர் வாங்கினது வந்து அது ரொம்ப பெரிய விஷயந்தானே அவர் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கார்ல அதை வந்து இந்த இடத்துல நம்ம விட்டுக்கொடுக்க முடியாதுல்ல அவர் கணித மேதையாக திகழ்கிறதே பெரும் பெரும் பெரும் பெரும் பெரும் இதுன்னு தான் சொல்லலாம் நெக்ஸ்ட் அப்துல் கலாம் வந்து அல்மதீர் ஜலாவுதீன் அப்துல் கலாம் ஏபிஜெ கலாம் அவர் கூட பிறந்தவங்க மொத்தம் அஞ்சு பேராம் அந்த அஞ்சு பேர்ல அவங்க அண்ணன் மட்டுந்தான் இப்போ இருக்காங்க அவர் அவ்வளோ சிறப்பான வேலைகள் பார்த்ததுனால மட்டுந்தான் வந்து அவருக்கு வந்து பெருமளவில் வந்து மக்களிடையே பெரும் புரட்சினே கூட சொல்லலாம் அவங்க ஏன்னா மாணவர்கள் வந்து இப்போ வந்து இந்தியா வல்லரசு ஆகணும்னு ஆசைப்பட்ட முதல் மனிதன் அவர் அவரை தான் கருதுகிறேன் எனக்கு தெரிந்து அவரை தான் இந்தியா வல்லரசு ஆகணுங்கிறத நான் முத மனிதன் அவர் வந்து இந்தியாவுக்காக அவ்வளோ போராடிருக்கார் இந்தியா வல்லரசு ஆகணும் இந்தியா மனிதர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நெறிமுறையை நான் கொடுக்கணுனு அவர் அவ்வளோ போராடிருக்கார் அதை வந்து எனக்கு பெரும் பெருமளவு ஈர்த்துருக்குனு கூட சொல்லலாம் ஏன்னா கலாம் ஐயா வந்து அவ்வளோ சிறப்பானவர் எனக்கு என்னென்னு சொல்கிறது எனக்கு தெரியலை அவர் மாதிரி ஒருத்தவர் வந்து நம்மளால திரும்பி பார்க்க முடியுமா என்று கேட்டால் அது எனக்கு வந்து தெரியவில்லை என்று நான் கூறணும் கலாம் ஐயாவை பற்றி வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை நெக்ஸ்ட் வந்து கலாம் ஐயா வந்து பணத்துறை இப்போ வந்து கலாமோட அவர் தான் இப்போ முதல் கை நம்ம தமிழ்நாட்லேருந்து சென்று இப்போ ஒரு குடியரசு தலைவராகிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதுக்கு அவர் எவ்வளோ உழைப்பு போட்டுருப்பார் அந்த உழைப்போட அளவு அதுதான் உழைப்புக்கேற்ற ஊதியம் அந்த வார்த்தைக்கு வந்து அடித்தளம் போட்டவரே அவருந்தான் நினக்கிறேன் அந்த அவ்வளோ அவ்வளோ உழைப்பு பெற்றதனால தான் இப்போ வந்து அவர் இந்த லெவல்ல இருக்கார்னு எனக்கு தோணுது அவர் மறைந்தாலும் நம்ம மனதில் இருக்கிறார் என்ற கா இருக்கிறார் என்றால் அவரோட நெறிமுறைந்தான் நான் நினக்கிறேன் அவர் நெறிமுறையெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறது அதெல்லாம் அவ்வளோ அருமையாக பேசிருப்பார் அவர் நெறிமுறையை நம்மளால சொல்ல கூட முடியாது அந்த நெறிமுறைகளை வந்து நம்மளால பின்பற்றணுன்னா நம்ம வந்து அவருக்கேற்ற அவர் சொல்கிற வழியில நடந்தாலே நம்ம வந்து வல்லரசு ஆயிடலாமே இந்தியா அவர் சொல்கிற வழிமுறையும் நெறிமுறையை வந்து நம்ம கண்டுக்கிறதே இல்லை எனக்கு பள்ளி பருவத்தில் இருந்து நான் மூன்றாம் வகுப்பு நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் ஒரு ஹெட்டிங் எடுத்து பேசுனது ஏபிஜெ அப்துல் கலாம் ஐயாவை பற்றி தான் அவரை பற்றி பேசும் போது தான் எனக்கு அவ்வளோ அருமையான ஒரு சிந்தனை கிடைத்தது நான் அப்துல் கலாம் மாதிரி ஆகணுன்னு நா ஆசைப்பட்ல அவரோட நெறிமுறையில் நான் ஒரு பங்காளனாக இருக்கணும் அதை பின்பற்றுன ஒரு பங்காளனாக இருக்கணும் ஏன்னா இங்கே மனிதர்கள் யாருமே உத்தமன்னு சொல்லிக்க முடியாது அப்புறம் ஆனால் ஒரு நெறிமுறைகளை ப பங்காளனாக கண்டிப்பாக உத்தமனாக இருக்கலான்றதை வந்து என்னோட ஒரு எண்ணம்னு கூட நான் சொல்லலாம் அந்த என்ணத்துக்கு விதை போட்டவர் யாருன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா தான் நெக்ஸ்ட் ராமானுஜம் அவர் வந்து கணித மேதை அந்த வார்த்தைக்கான அந்த வார்த்தையை வாங்குகிறதுக்கு அவர் எவ்வளோ உழைப்பு போட்ருப்பார் கணித மேதை ராமானுஜம் எனக்கு எனக்கும் கணிதத்துக்கும் ரொம்ப தூரம்ங்க நமக்கு கணிதம்ன்றதே சுத்தர வராது ஆனால் அவர் கணித மேதை ராமானுஜம் என்று பேர் வந்தது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அதை சிந்திக்க முடியாத நிகழ்வுனு கூட சொல்லலாம் அவர் அவர் இறந்ததும் சிறு வயசு சிறு வயதுல தானே ரொம்ப பெரும் வயசுலலாம் இல்லை ஒரு ஐம்பத்தஞ்சி ஐம்பது குள்ள தான் அவர் இறந்தாருன்னு நினக்கிறேன் எனக்கு சரியாக தெரியலை அவர் சரியான ஒரு தெளிவான நெறிமுறையில் இருந்ததுனால்தான் அவர் வந்து இந்த லெவலுக்கே அவர் வந்துருக்கார் அவரை நினைக்கும் போது கொஞ்சம் இதாக தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கள் அது விழித்திருக்கும் போது தூங்கும் தூங்குனதுக்கு அப்புறம் இல்லை விழித்திருக்கும் போது கனவு காணுங்கள் என்று சொன்னார்